இந்திய சுதந்திரம் வந்து நிறைய இந்திய சுதந்திரம் வரலாற்றில் நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கிறாங்க இந்திய சுதந்திரம் வாங்கிறது வந்து யாரோ ஒரு குறிப்பிட்டு சில பேர் மட்டும் வாங்கினதா இல்லை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தான் சுதந்திரம் பெறணும் தான் விடுதலை பெறணுங்கிற வேட்கை இருந்துச்சு இந்த இந்திய சுதந்திரத்துக்காக பாராட்டின பாடுப்பட்ட சிறை சென்ற தியாகம் செய்த தலைவர்கள் வந்து நிறையப் பேர் எண்ணில் அடங்காமல் இருக்கிறாங்க இந்த சுதந்திரத்துக்காக அந்த வேட்கையோடு போராடின அந்த தலைவர்களுடைய மறைக்கப்பட்ட தலைவர்கள் நிறையா இருக்கிறாங்க வெளியில் வந்த தலைவர்கள் ஒரு சில பேர் தான் ஆனாலும் இன்னும் கிராமங்களில் கூட அந்த சுதந்திர தியாகிகள் வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தலைவர்களே நினைவு கூர்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது